என்னோடய எட்டு மாத குழந்தைக்காண்டி நான் வந்துட்டு மீஷோ செயலி மூலயமா வந்துட்டு அவளுக்கு வந்து ஒரு துணி பாவாடை சட்டை வந்து நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பாவாடை சட்டை வந்துட்டு நான் அந்தந்த அந்த செயலியில் பாக்கும்போது அதோடய விலை அப்படினு பார்த்தோம் அப்படினா ஒரு அறுநூறு ருபாய் போட்டுருந்தாங்க அந்த பாவாடை சட்டையோடய நிறம் அப்படினு பார்த்தோம்னா லைட் க்ரீன் கலரில் வந்துட்டு மேலே சட்டையும் கீழே வந்து டார்க் க்ரீன் கலரில் வந்துட்டு கீழே பாவாடையும் கொடுத்துருந்தாங்க அதில் எல்லா விதமான டிஸைன்ஸும் கொடுத்துருந்தாங்க கை மொதல் கொண்டு அதில் வந்துட்டு தச்சு வெச்சிருந்தாங்க இப்படி தான் அவங்க வந்துட்டு அதை வந்து காமிச்சாங்க ரொம்பவும் அழகாக இருந்துச்சு என் குழந்தைக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் அந்த பாவடை சட்டையை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணி ஒரு பத்து நாள் கழிச்சு தான் வந்துட்டு அந்த துணியை பாவாடை சட்டையை வந்துட்டு எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த இடைப்பட்ட இடைவெளி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு பத்து நாள் அப்படிங்கிறதும் பாவாடை சட்டை வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா அந்த கலர் அப்படிங்கிறது வந்துட்டு லைட் க்ரீன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிம்மான கலரில் இருக்கு டார்க் க்ரீன் அந்த பாவாடை அப்படிங்கிறதுமே வந்துட்டு லைட் க்ரீன் கலரில் இருக்கு அந்த டார்க் க்ரீனுங்கிறதும் அந்த டிஸைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படினா அந்த செயலியில் காமித்த மாதிரியே இல்லை எல்லாம் மாறி மாறி இருந்துச்சு சரி பரவாயில்லை இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு குழந்தைக்கு அதை போட்டு பார்த்தா குழந்தைக்கு அது பற்றவே இல்லை எட்டு மாத குழந்தைக்கு அது வந்து ரொம்பவும் சின்னதா இருக்குது அந்த ட்ரெஸ் இவ் இப்படி வந்துட்டு நான் வந்து ஏமாந்து போயிட்டேன் அந்த பாவாடை சட்டையை வாங்கி எனக்கு வந்துட்டு அதில் கொஞ்சங்கூட வந்துட்டு ஒரு இது பயனுமே இல்லாமல் போய்டுச்சு அந்த பாவாடை சட்டையை வாங்கினதுல நான் ரொம்ப வந்துட்டு மனக்கஷ்டமாகி ரொம்ப வந்து எனக்கு ஒடஞ்சு போயிட்டேன் நான் அந்த பாவாடை சட்டை வாங்கினதுல